எனக்கு பிடிச்ச சமையல் குறிப்புனால் இந்த மிளகு குழம்பு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சமையல் குறிப்பை வந்து நான் நான் வந்து கற்றுக்கிட்டு அந்த குறிப்பை கற்றுக்கிட்டு அதை வந்து நான் செஞ்சேன் ஏன்னால் அடிக்கடி வந்து அது கோல்டு பிரச்சனை சளி பிடிக்கிறது அந்தமாதிரி பிரச்சனை வந்து ஏற்படும் எனக்கு அது அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மிளகு குழம்பு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் உடம்பும் நல்ல ஹெல்தியாக இருக்கும் அது நம்ம நமக்கும் ரொம்ப நல்லது எல்லோருக்குமே வீட்டில் எல்லோருக்குமே நல்லது சின்ன பசங்க இருக்கிறதால அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் போகும் அதை வந்து நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் செய்வேன் அந்த மிளகு குழம்பு நான் வேறு ஒருத்தவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு அது அதை செஞ்சேன் அந்த குறிப்பு என்னென்னானு பார்த்திங்கன்னா அது எஸ்பெஷலி மெயின் என்னென்னால் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதுதான் அதனுடைய மெயின் நல்ல பூண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கிவிட்டு இந்த மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் நல்ல வர மிளகாய் இதெல்லாம் நல்ல ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் கடுகு வெந்தயம் சீரகம் லைட்டாக போட்டு இந்த பூண்டு சின்ன வெங்காயத்தெலாம் நல்லா நசுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா செ வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல புளி கரைசல் விட்டு இதெலாம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பேஸ்ட்டெலாம் போட்டு நல்ல கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பில்லைலாம் போட்டு அதை வந்து சாதத்தில் சூடாக சாப்பிடோம்னா அது ரொம்ப வந்து ஒரு அரும் மருந்துன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி உடம்புக்கு ரொம்ப வந்து இம்யூனிட்டி பூஸ்ட்டை கொடுக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் அது நமக்கு நல்லது நல்லா வந்து நமக்கு நம்ப நல்ல ச எனர்ஜியை நல்ல ஒரு இம்யூனிட்டியை வந்து கொடுக்கும் அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் இதைதான் யாருக்கானாலும் எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அதை சொல்லுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி அதைதான் செய்வேன்